எங்கூரில் வானம் பத்ராளி அம்மன் கோவில் இருக்கு அது ரொம்ப வருசமா சின்ன அளவுலதான் ஆரமிச்சாங்க இப்போ பெரிய அளவில் பூஜை பண்ணுறாங்க ஒரு மூண் நாள் பூஜை தொடர்ந்து நடக்கும் ரொம்ப நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க எங்கூரில் ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கறதுனால அங்கே வர ஜனங்களும் அங்கே போய் சாமி கும்புடாத வர மாட்டாங்க அது ஒரு வானத்துக்குள்ளருக்கறதுனால ரொம்ப ப்ளேஸ் நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க எல்லாருமே சுற்றுலா பயணிகளாகட்டும் பக்கத்து ஊர் காரங்களாககட்டும் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் மனநிறைவாக போவாங்க